நான் வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் வந்து டூர் போயிருக்கேன் எங்கேனா வந்து பொள்ளாச்சி போன பொள்ளாச்சியில் வந்து மாசாணியம்மன் கோயில் அப்புறம் ஆலியார் டேம்மு மங்கிஸ் ஃபால் அங்கே ஆலியா டேம் பக்கத்தில் இருக்கற ஒரு பார்க் கூப்பிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து மாசாணியம்மன் கோவில் போனோம் மாசாணியம்மன் கோவில் போகும் போது வந்து சாமி வந்து நின்றுட்டு இருக்கற மாதிரி இருக்குமா எனக்கு வந்து பார்த்தோனையும் பயமாக இருந்துச்சு அய்யோ என்னடா சாமி இப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எனக்கு பயமாருந்துச்சு அதுவும் ஃபிஃப்த்ல போன அதனால் பயமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஆலியா டேம்க்கு கூட்டு போனாங்க ஆலியா டேமில் போயிட்டு சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மங்க்கிஸ் ஃபால் போனோம் மங்க்கிஸ் ஃபாலில் வந்து என்னென்னா என்னடா பாறையாக இருக்கே இங்கே எங்கே ஃபால்ஸ் இருக்குது அப்படினு பார்க்கும் போது பாறைக்கு ரெண்டு நடுவில் கூட்டு போனாங்க நடுவில் போகும் போது அழகாக இருந்துச்சு அங்கே வந்து அப்படியே அழகாக தண்ணி ஊற்றுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு இதுமாதிரி முன்னேலாம் போனதுல்ல எனக்கு அது ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே போயிருக்கேன் எனக்கு ரொம்பவுமே அது சந்தோசமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஆலியா டேம் பார்க் இருந்துச்சு அந்த பார்கில் வந்து தூரி சர்க்கஸு அப்புறம் இந்த சீசா அதெல்லாமே இருந்துச்சு அப்புறம் தண்ணி போயிட்டுருந்துச்சு அந்த தண்ணியில் போய் விளையாடிட்டு ஃபிரண்ட்ஸ் கூட விளையாடி வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துட்டு அதெல்லாம் ரொம்பமே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்வுமே சந்தோசமாக இருந்துச்சு அது